எனக்கு பிடித்த உணவுன்றது வந்து வெஜ்ஜி உணவு வந்து ரொம்ப பிடிக்கும் வெஜினாக்கா காய்கறிகள் நமக்கு உடம்புக்கு நம்ம ரொம்ப நல்லதுன்றதால காய்கறிகள் உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்கறிகளில் தொ தொவையல் செய்யலாம் அதுலையே பொரியல் செய்யலாம் சாம்பார் சா வேணுனாலும் கார குழம்பு வேணுனாலும் எது வேணுனாலும் காய்கறியில செய்துக்கலாம் அதனால் வந்து எனக்கு வெஜ்டேரியன் சாப்பாடுன்றது ரொம்ப பிடிக்கும் அதுலையே குறிப்பாக வந்து கேரட் பீட்ருட் இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து நமக்கு ரத்தத்தை அதிகப்படுத்துது அப்படின்றது வந்து முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது அதனால் வந்து எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு நான் அதிகமாக சமைச்சு கொடுப்பேன்